ஹலோ நான் ரம்யா பேசுகிறேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியாணி சிக்கன் சிஸ்ட்டி ஃபைவ் பெப்பர் ஃப்ரை அந்த மாதிரி கேட்ருந்தோம்லே ஆ ஆமாங்க ஆமாம் எங்களுக்கு வந்து அதுக்கூட டெசர்ட் ஆட் பண்ணுங்க அதாவது ஐஸ் கிரீமு கேக்கு அல்வா அப்புறம் வந்துட்டு ஃபலூடா இது எல்லாமே அதுக்கூட ஆட் பண்ணுங்க ஓகே ஐஸ் கிரீம் எந்தந்த ஃப்ளேவரில் இருக்குது ஆ சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் வேணாம் மற்றபடி எங்களுக்கு வந்து இந்த பட்டர் ஸ்காச்சு ஸ்டாபெர்ரி அப்புறம் வெண்ணிலா இந்த மூணு ஃப்ளேவர்லேயும் ஒரு ஒரு ஃப்ளேவரும் ரெண்டு ரெண்டு செட்டு வேணும் அதுக்கப்புறம் வந்து அல்வா அல்வாவில் என்னென்ன வெரைட்டி இருக்குது ஆ கேரட் அல்வா ப்ரெட் அல்வா ஆ இப்போ கேப்ஸிகம் அல்வானு ஒன்று புதுசாக பண் வந்ததில்லே இல்லையா ஆனால் செஞ்சு தர முடியுமா உங்களால் சரி ஓகே எங்களுக்கு வந்துட்டு ப்ரெட் அல்வாவும் கேப்ஸிகம் அல்வாவும் வேணும் அதுக்கப்புறம் கேக்கு கேக்கு வந்து ப்ளாக் ஃபாரஸ்ட் ரெண்டு பீஸ்ஸு ஒயிட் ஃபா ஃபாரஸ்ட் ரெண்டு ரெண்டு பீஸ் கொடுங்க ம் ஓகே ஆல்ரெடி நான் பில் பே பண்ணிவிட்டேன் இதுக்கு மட்டும் நான் அந்த டெலிவரி பாய் கிட்டே கொடுத்து அனுப்பிடுறேன் ம் ஓகே தேங்க் யூ